நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒருத்தரும் முதல்ல வந்துட்டு நம்மளால் நீச்சல் அடிச்சிட முடியுமா நமக்கு இது சரியாக வருமா அப்படின்ற பயம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணீர் எவ்வளோ வேணாலும் ஆழமா இருக்கலாம் தண்ணீர் அந்த ஆழத்தப் பார்த்து நாம் வந்துட்டு பயப்படக்கூடாது நாமளுடைய இலக்கெல்லாம் என்ன அப்புடினா குறைந்தபட்சம் இந்தக் கிணறுகள் அல்லது ஏரிகள் அல்லது குளங்கள் போன்ற இடங்களில் பாதுகாப்பாக நாம் வந்துட்டு நீச்சல் அடிக்கக் கற்றுக்கணும் முதல்ல கையை காலை அசைச்சி யாராவது நீச்சல் தெரிஞ்சவங்க கிட்ட கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாம் வந்துட்டு முதல்ல கற்றுக்கணும் முதல்ல நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்மளுடைய பயம் அப்படின்றது வந்துட்டு நம்மளை விட்டு முழுசா போயிடும் பயம் போயிடுச்சு அப்படின்னாலேனா வந்துட்டு நாம் வந்துட்டு எந்த எல்லைலேயும் போய் நம்மளால் நீச்சல் அடிக்க முடியும் இந்த பெரியப் பெரிய சுழல் இந்த மாதிரி இல்லை கடல் இந்த மாதிரி இடத்துல வேணால் பயிற்சி முறையான பயிற்சி பெற்றுவிட்டு நீச்சல் அடிக்கலாமே ஒழிஞ்சி மற்றபடிக்கி நம்மளை நாமளே காப்பா ஒரு வெள்ளம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு அந்த அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துலலாம் வந்துட்டு நம்மளை நாம் காப்பாற்றிக்க முடிகிற அளவுக்கு நாம் வந்து நீச்சல் அடிக்கக் கற்றுக்கறதுக்கு வந்துட்டு அடிப்படையாக வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு கற்றுக்கும் போது சிறிதளவுக்குக் கூட பயம் இருக்கக்கூடாது அந்தப் பயம் இல்லைனாலே நம்மளால் வந்துட்டு நல்லபடியாக நீச்சல் கற்றுக்க முடியும் நன்றி